எனக்கு பிடித்த பொழுதுப்போக்குகளில் முதலில் வருவது சமையல் தான் அது ஒரு உன்னதமான கலை அதை செய்ய ஆரம்பித்தால் நாம் நமக்கு பொழுது போவது தெரியாது ஒருமுறை நான் ஒரு மிக கடினமான ரெசிப்பியை எடுத்து செய்ய ஆரம்பித்தேன் அது அவ்வளவு கடிதம் கடினமாக இருக்கும் என்று நான் அறியவில்லை நான் செய்ய ஆரம்பித்தது மோமோஸ் மோமோஸ் யூஸ்வலாக அவ்வளோ கஷ்டமாக இருக்காது பட் ஆனால் நான் பேஸ்லேருந்து நான் ரெடி பண்ணுணேன் அப்போ அந்த மாவு பிசைவதுலேருந்து அந்த பதம் கொண்டு வர வரைக்கும் எல்லாத்திலையும் நான் கஷ்டப்பட்டேன் இதுக்கு முன்னாடி நான் பல ரெசிப்பி மாவை வச்சு செஞ்சிருந்தாலும் உதாரணத்துக்கு சப்பாத்தி பூரி இதெல்லாம் நம்ம மாவை வச்சு செஞ்சிருந்தாலும் மோமோஸ் செய்வது அவ்வளவு எளிதான விஷயம் இல்லை அதை செய்கிறத்துக்கு பக்குவம் தேவை அதை அந்த மாவை கரெக்டான ப பதத்துக்கு கொண்டு வருவது ஒரு பெரிய டாஸ்க் தான் அது செஞ்சதுக்கப்புறமேட்டு அதுக்கு உள்ளார வைக்க வேண்டிய பூரணங்களை செய்கிறது அப்பப்பா எவ்வளோ பெரிய விஷயம் அந்த இதை கரெக்டாக சைஸ கட் பண்ணி ஈக்வலாக கட் பண்ணி அதுக்கப்புறமேட்டு அத வந்துட்டு வதக்கி அதை கரெக்டான ருசியில் கொண்டு வந்து அந்த மோமோஸோடய பேஸ எடுத்து அதுக்குள்ளாற அந்த ஃபில்லிங்கை வச்சு அதை அழகாக அந்த மோமோஸ் வடிவத்துக்கு கொண்டு வரதுன்றது இருக்கே எவ்வளோ பெரிய டாஸ்க் அதை முடிச்சதுக்கப்புறமேட்டு குக்கரில் வச்சு அதை ஸ்டீம் பண்ணணும் அந்த நீராவில் அது வேகும் போது அதை அதுக்கப்புறம் வெளியே எடுத்து சாப்பிட்டால் வேறு லெவல் டேஸ்ட் அதுக்கப்புறம் அது மட்டும் இல்லை அதுக்கு சாஸும் ரெடி பண்ணணும் அந்த சாஸுக்கு பொதுவாக காரமாக இருக்கிற மிளகாய் எடுத்து தான் சாஸ் பண்ணுவாங்க அந்த விஷயம் தெரியாமல் நான் அதையும் எடுத்து பண்ண ஆரம்பிச்சிட்டேன் அந்த சாஸ ரெடி பண்ணி இந்த மோமோஸ ரெடி பண்ணி டைம் போனது தெரிலை கிட்டத்தட்ட ஒரு மோமோஸ் கம்ப்ளிட்டாக நான் கம்ப்ளிட் பண்ணுறத்துக்கு டைம் எவ்வளோ ஆச்சுன்னா அல்மோஸ்ட் ஒரு த்ரீ அண்ட் ஹாஃப்ஹார் ஆச்சு இந்த மூன்று மணி நேரத்தில் எவ்வளோ எவ்வளோ கஷ்டம் நான் பட்டேன்னு வார்த்தைகளால் விவரிக்க முடியாது நான் அதிகமாக டைம் ஸ்பென்ட் பண்ண நினைக்கறது குக்கிங்கில் தான் ஆனால் அந்த குக்கிங் பெஸ்ட்டாக வரணும்ல அதே மாதிரி நான் நினச்ச மாதிரியே மோமோஸும் ரொம்ப சூப்பராக வந்துச்சு